இப்போ இந்த வயசில் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப வந்து திரையைப் பார்த்து ரொம்ப வந்து கெட்டுப் போயிட்டாங்க இப்போ இருக்கிற முக்கால்வாசி குழந்தைகள் வந்து விளையாடுறதே இல்லை அதோடய முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து திரைகளைப் பார்த்து அதோடய கைபேசில் இருக்கிற திரைகளைப் பார்த்து பார்த்தே வந்து விளையாடுறது வந்து இப்போ முற்றிலும் வந்து தவிர்த்துட்டாங்க இப்போ சின்ன வயசில் வந்து எல்லாரோடய பெற்றோர்களும் வந்து கைத்திரையை வந்து எல்லோருக்குமே கொடுத்து அதேயே வந்து பழக்கிறாங்க அதனால வந்து நிறையப் பிரச்சனைகள் வந்து சின்ன இப்போ வயசில் குழந்தைகளுக்கு வருது அது வந்து யாரும் வந்து புரிஞ்சிக்கிறதில்லை இப்போ வர வர வந்து எல்லோரும் வந்து விளையாட்டை வந்து விளையாடுறதே இல்லை விளையாட்டு அப்படின்னா வந்து அது தேக்குள்ளே இருக்கற விளையாட்டாக அப்படி தான் நினைச்சிக்கிறாங்க உண்மையாலும் விளை குழந்தைகள் வந்து நல்லா விளையாண்டால் தான் அதோடய உடல் சத்து அதோடய ஆற்றல் அதுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் ஆனால் வந்து இப்போ இருக்கற குழந்தைகள் வந்து அந்தளவுக்கு வந்து யாரும் வந்து ரெச்பான்ஸ்பிலிட்டிஸ் எடுத்துக்கிறது இல்லை எந்த ஒரு பெற்றோரும் வந்து எல்லோரும் வந்து அந்த கைத்திரையே கொடுத்திர்றாங்க அதனால வந்து நிறையப் பிரச்சனைகள் வந்து வருது இப்போ வந்து அந்த குழந்தைகளை வந்து அதிலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னா வந்து அந்தப் பிரச்சனையிலேருந்து வெளியேற்றணும் நல்லா குழந்தைகளை வந்து விளையாடய செய்யணும் அப்படின்னா வந்து அந்த கைத்திரையை வந்து அந்த குழந்தைகளுக்குக் கொடுக்காம முடிஞ்சளவுக்கு குழந்தைகளை வந்து அவர்களோடய நண்பர்களோடய சேர்ந்து விளையாடய வைக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் சேர்ந்து அவர்களோடய விளையாண்டால் மட்டும் தான் இந்தப் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் தேங்க்யூ